ஹலோ ஆ ப்ரோ ப்ரோ மொபைல் ஒன்று எடுக்கணும் ஆ விவோல விவோ விவோல விவோல என்னென்ன மாடல் ப்ரோ இப்போ உங்கட்ட ஸ்டாக் இருக்குது

ஓகே ஓகே ப்ரோ இல்லை விவோ வி டொண்ட்டி செவன்னு சொல்லி மா ஆ அது என்ன ஆ அது என்ன ப்ரைஸ் ப்ரோ பண்ணுறீங்க சரி சரிங்க ப்ரோ சரி சரிங்க ப்ரோ

ப்ரோ அந்த மாடல்ல இஎம்ஐ எதுவும் போட முடியுமா ப்ரோ இஎம்ஐ ஓகே ஓகே ப்ரோ சரி சரிங்க ப்ரோ இப்போ ஆ லோ காஸ்ட் இஎம்ஐ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ப்ரோ

சரி சரி ஓகே ப்ரோ கலரு எல்லா கலருமே ஸ்டாக் இருக்குதுங்களா ஓக் சரி ஓகே ப்ரோ அதுக்கு என்னன்னா இஎம்ஐ போடுறதுக்கு என்னன்னா டாக்குமெண்ட் ப்ரோ கொண்டு வரணும்

சரி ஓகேங்க ப்ரோ சரி இருங்களேன் நான் ஆ சரி ப்ரோ நான் ஸ்டோருக்கு நேரடியாக வர்றேன் ப்ரோ ஆ தேங்க்யூ ப்ரோ ஆ